ஆ வணக்கண்ணா நான் பர்கூர்லேருந்து பேசுகிறோம் என் பேர் வெங்கடேஷன் நான் ஹட்சன் கம்பெனியில வேலை செய்கிறோம் கம்போண்ட்ராக நான் வந்து இங்கே பர்குரு ஹோட்டல்ல தான் வந்து எப்பவுமே ஆர்ட்ரு கொடுக்கறது பர்த்துடேவுக்கு ஆனால் அங்கே வந்து சரியில்லாத சரியா ஐட்டங்கள் வந்து சரியில்ல அதனால் மாற்றி இங்கே கிருஷ்ணகிரி மங்களம் ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் ஆர்ட்ரு கொடுக்கறோம் சாய்ங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு கேக் வந்து ஒரு மூணு கிலோ கொடுத்துருங்க கேக்கோட மிச்சரு அப்புறம் அந்த கப்பு அதை டீயும் அப்படே கொடுத்துருங்க ஒரு ஏழு மணிக்கு வந்து டின்னரு அதாவது ரைஸ்ஸு பரோட்டா குருமா சிக்கனு மட்டனு அப்புறம் அந்த ஐஸ்கிரீமு லாஸ்ட்ல ஒரு பீடா எல்லாமே சேர்த்துக் கொடுங்கண்ணா அண்ணா மறக்காமல் நான் வந்து போன் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கரெக்டா அனுப்பிவிட்ருங்க அந்த வண்டி வாடகை நானே கொடுத்தட்றோம் அதுக்கப்புறம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சினால் மறுபடியும் உனக்கு உங்களுக்கு மேலும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் சொல்கிறோம் அவங்களும் உங்ககிட்ட வந்து நான் ஆர்ட்ரு பண்ணி நான் கண்டிப்பாக செய்கிறோம் நீங்கள் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கணும் தரமாக அந்த சீக்கிரமாக அந்த டைம்க்கு வந்து கொடுத்துருங்கண்ணா